என்னுடைய அப்பாவுக்கு வந்து இந்த தோட்டக்கலை ரொம்ப ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி ஏனால் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த காய்கறி வகைகள் பழ வகைகள் அப்படிங்கிறதனாலே எங்கள் அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்ல போனால் வந்து அவரை வந்து இப்போ அவர் வந்து இந்த அவரும் வந்து எங்கள் அப்பா வந்துட்டு இந்த இந்த வேலை தான் பார்க்கறாரு அதுக்கப்புறம் வந்து இவ இவர் வளர்க்குற எங்கள்அப்பா வளக்கிற வந்து இந்த காய்கறி இந்த கத்திரிக்காய் க தக்காளி பச்சைமொளா வெண்டக்காய் இந்த மாதிரி செடிகளை வளர்த்து மார்க்கெட்டில் கொடுத்து நல்லா காசு பார்ப்பாரு அதனாலயே வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதனாலயே வந்து பாதியை வந்து வீட்டுக்கு எடுத்து வெச்சுட்டு பாதி வந்து கொடுப்பாரு அது மட்டுமே வளர்க்கறது மட்டும் இல்லாமல் ஒரு அரே வளர்க்கறதுனாலல ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சுத்தமான ஒரு காய்கறிகளும் கிடைக்கும் அதே மாரி பழங்கள்லையும் வந்து மார்க்கெட்டில் போ அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் அவரே போய் சூப்பர் மார்க்கெட்லாம் கொடுப்பாரு அதுலையும் நல்லா காசு பார்த்துருக்காரு அப்பா அதுனாலே வந்து தோட்டக்கலை அப்படின்றதுனாலையே வந்து எங்கள் அப்பாக்கு ஒரு தனி பிரியம் ஒரு தனி லவ் அப்படின்னு சொல்லலாம் நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்போ வந்து அவர் எப்படி வெதை போடணும் எப்படி தண்ணி விடணும் அதுக்கப்புறம் இதை எப்படி கரெக்டாக பராமரிக்கணும் எப்படி கரெக்டாக அதுக்கெலாம் வேலியெலாம் போட்டு எப்படி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் அப்பா வந்து அடிக்கடி வந்து சொல்லிக் கொடுக்கறாரு அப்படி சொல்லிக் கொடுக்கறதுனால நானும் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டுருக்கேன் நாளைக்கு எனக்கும் ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பையன் பிறந்தான்னா பிறந்தா நான் அவனுக்கும் இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுப்பேன் இந்த தோட்டக்கலை அப்படி அப்படிங்கிறதுல வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது